எங்கள் ஸ்கூலில் லைப்ரரியெலாம் இருந்துச்சு தொடக்கத்தில் இருந்தே இப்போது வரைக்குமே ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே லைப்ரரி இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு வந்து சின்ன வயசுலிருந்தே வந்து புத்தகம் படிக்கணுனா ரொம்ப ஆசை சின்ன வயசுலெலாம் விடுகதை புத்தகம் சின்ன சின்ன சிறுகதைகள் இதெல்லாம் ரொம்ப படிப்பேன் ஜோக் புக்ஸ் படிப்பேன் அப்படி தான் என்னோடய புத்தகம் படிக்கிற பழக்கம் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறோம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வரும் போது நான் வந்து அம்பேத்கர் உடைய புக்ஸ் படிக்கணும்னு ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் அவரை பற்றி தெரிஞ்சுட்டு இன்னும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதாலேயே அவரை பற்றி புக்ஸெலாம் படிக்க ஆரம்பித்தேன் அதில் வந்து அவரோடய அரசியலமைப்பு கொஞ்சம் படிச்சுருக்கேன் அவருடைய வரலாறு அது கொஞ்சம் முடிச்சுருக்கேன் ஆனால் இருந்தாலும் வந்து இன்னும் படிக்கணும் எல்லோரும் சொல்லுறாங்க அவர் வந்து ஒரு ஜாதித்தலைவர் ஒரு தனித்தலைவர் சொல்லுறாங்க ஆனால் எனக்கு அப்படி தெரியலை அவருடைய கருத்துக்கள் அவருடைய சொன்ன வார்த்தைகள் அவர் இருந்த அந்த செயல்பாடு இது எல்லாமே பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மேன் அப்படின்னா அது வந்து அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கேன் நான் மட்டும் சொல்லலை கூகுள்லையே டைப் பண்ணிணா கூட ஒரு பெஸ்ட்டு மேன் யாருனு சொல்லி பார்க்கும் போது இந்தியாவில் பார்த்தாலே அம்பேத்கர் தான் வரார் ஸோ அது நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நானாக உணர்ந்த ஒரு விஷயோம் அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஓகே நம்மளுடைய கருத்தும் கரெக்டாக தான் இருக்குது போல அப்படின்னு நினைச்சேன் அந்தமாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் பழகணும் பேசணும் எல்லாருக்காகவுமே பாடுபடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசப்படறேன் இருந்தால் அம்பேத்கார் மாதிரி வாழணும் அப்படின்னு என்னுடைய ஆசை